வணக்கம் நல்லதுங்க நன்றி எ எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட்ம்மா சரிங்க திசை எந்த பக்கம் வாசப்படி விட்டிருக்குறீங்க ம் படி இருக்கா படியோடு சேர்ந்து தான் போடணுங்களா பில்லர் போடறீங்களா அப்படியே ஏற்றுறீங்களாம்மா ஆ கீழே போர்ட்டிகோ விட்ருக்குறீங்களா சரி எத்தனை பில்லர் போட்டிருக்குறீங்க ம் அதே ஏழு அப்படியே கன்ட்டினியூ பண்ணுறீங்களா மேலே ம் ஃபியூச்சரில் இன்னொரு படி மேலே கட்டுவீங்களா சரி அதேமாதிரி பில்லர் ஏற்றிக்கங்க அதேமாதிரி அந்த பில்லரை அப்படியே கன்ட்டினியூ பண்ணிக்கங்க ஏழு பில்லரும் ஆ படி எக்ஸ்ட்டா ப படி எக்ஸ்ட்டா கட்டணும் ஆ அதனால நாங்கள் நேரில் இடத்தை பார்த்துட்டு தாம்மா பேச முடியும் கண்டிப்பாக கண்டிப்பாக அது நல்லா அமைச்சு கொடுக்கலாம் கீழே எப்படி இருக்கோ அதேமாதிரி தானம்மா மேலே கேட்குறீங்க ஓ ஓ சரி சரி அது இடம் பார்த்துட்டு நாங்கள் அந்த பெட்ரூம் வரும் பாத் வரும் கிச்சன் ரூமு எல்லாமே பண்ணிக்கலாம்மா பண்ணித்தரேங்க ஆமாம்மா நீங்கள் பொருட்கள் வாங்கி கொடுத்தீங்கன்னா நாங்கள் செஞ்சுத்தரோங்க இல்லை எல்லாமே நாங்கள்ன்னா அதுக்கு சாவி கொடுத்துருவோம் உங்கள்கிட்டையே அந்த அளவுக்கு செஞ்சு முடிச்சுருவோங்க நல்லதும்மா தொடர்பு கொள்ளுங்க